உங்கள் புகைப்படங்கள் மூலம் இந்தியாவை காட்ட வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் இந்தியாவில் என்ன புகைப்படம் எடுப்பீர்களென்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நான் வந்துட்டு தாஜ்மஹால் டெல்லியில் தாஜ்மஹால் கிட்டே கண்டிப்பாக போய் நின்று எடுப்பேன்ங்க இந்தியாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அது ஏன்னால் என்னோட பேர் உள்ளேயே அது வருது தாஜ்மஹால்னு தாஜ் என்னோட பேர் அஃப்ஷன் தாஜு என் பேரிலே தாஜ் இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் வந்துட்டு இந்தியாவிலே தாஜ்மஹாலை தான் காட்டணும்ன்ட்டு நினைப்பேன்